ஹலோ ஹலோ ராஜஸ்ரீயா நான் பேசுகிறேன் பூக்கடைக்காரங்களா நீங்கள் நான் தரங்கம்பாடியிலேந்து பேசுகிறேன் எங் எங்கள் வீட்டில் ஃபங்ஷன் வச்சிருக்கோம் ஆ அதனால் எங்களுக்கு பூ வேணும் ஆ கோழிக்கொண்டை பூ செவ்வந்தி பூ வேணும்மா இருபத்தெட்டாந்தேதி காலைல அஞ்சு மணிக்கு வேணும்

ம் ரேட்லாம் என்னாம்மா கொஞ்சம் குறச்சி கொடுங்கம்மா

ஆ ஓகேம்மா எனக்கு ஐம்பது கிலோ வேணும் நாங்களே வந்து வாங்கிக்கணுமா இல்லை நீங்கள் வரிங்ளா தரங்கம்பாடி தேங்க் யூம்மா